ஹலோ ம் ஆமாம்ங்க காய்கறி கடைக்காரர் பேசுகிறேன் ம் சொல்லுங்கள் காய்கறி ரேட் எல்லாம் நல்லாதாங்க போது நீங்கள் எந்தமாதிரி எதிர்பார்க்குறிங்க சரி சரி உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக லோடு வந்தது வந்து தக்காளி உருளைக்கெலங்கு முட்டைகோசு பீட்ரூட்டு கேரட்டு அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் வந்துருக்கு தக்காளி வந்து தக்காளி கிலோ வந்து நாற்பத்தஞ்சி ருவாயில் இருக்குது அப்புறம் மீதி எல்லாமே நார்மல் விலையிலதான் இருந்துகிட்டு இருக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் அதிகம்தான் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஐம்பதுருவா பெரிய வெங்காயம் கிலோ ஐம்பதுருவா வேறு உங்களுக்கு என்னென்ன காய்கறிங்க ம் இந்த ரேட்டை பார்த்து குறச்சிக்குறேன் ஆ சரி ஓகேங்க